எனக்கு வந்து நார்மலாகவே வந்து குக்கிங்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமே அவ்வளோவும் இருக்காது இந்த லாக்டவுன் டைம்லே தான் நான் ஃப்ரீயாக இருந்து சமைக்கிறதுக்கான டைம்லாம் எனக்கு வந்து கிடச்சுது அதனால் இந்த லாக்டவுனில் நான் என்னென்னலாம் செஞ்சு பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த டால்கோனா காஃபி இது வந்து டேஸ்ட்டே நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணிண மாதிரியும் ஃபீல் ஆச்சு அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆனியன் சமோசா ஆனியன் சமோசா வந்து மோஸ்ட்டாக வந்து போய் பார்த்திங்கன்னா இந்த டீ கடையில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க சரி நம்பளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே தான் ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கட்லெட் இந்த கட்லெட் வந்து வெஜ் கட்லெட் வந்து இந்த கடையில் தான் போய் சாப்பிட்டிருக்கேன் நல்லா இருந்துச்சி சரி நம்பளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிணேன் ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லாவே வரலை ஷேப்பே வரலை சரி ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஷேப் தான் ஒழுங்காவே வரலை அதுக்கு அப்புறம் வேறு என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ரசமலாய் ட்ரை பண்ணிணேன் நான் ட்ரை பண்ணதிலேயே ரொம்ப நல்லா வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரசமலாய் தான் ஏன்னா செமை டேஸ்ட்டா இருந்துச்சு ஆனால் வந்து அதுக்கு நிறைய பொருள் தான் நிறைய தேவைப்பட்டுச்சி டைமும் வந்து ரொம்ப நல்லா எடுத்துச்சு ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் செய்யலாம்ன்ற அளவுக்கு